ராஜேஸ்வரி கார்மெண்ட்ஸுங்களா ஆம் மேடம் நாங்கள் வந்து ஜெயஸ்ரீ போர்ட் பொட்டிக்கு ஆரமிக்கலாண்ட்டிருக்கோங்க அந்தக் கடை கடைக்கு ரா மெட்டிரியல்ஸ்ஸுகாக உங்களுக்கு ஃபோன் பண்ணிணேங்க நாங்கள் சேலத்திலருந்து கால் பண்ணியிருக்கோங்க மேடம் நாங்கள் ஒரு பொட்டிக் ஆரமிக்கலாண்ட்டிருக்கோம் அதுக்கு வந்து இப்போ ரா மெட்டிரியல்ஸ்ஸெலாம் உங்கள் கிட்டே நல்லா இருக்கும்னு சொன்னாங்க

ஆமாங்க மேடம் அதுதான் யாரைக் கேட்டாலும் ராஜேஸ்வரி கார்மெண்ட்ஸுன்னால் ரொம்ப நல்லா இருக்கும் நல்ல நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க ஆ ஆமாங்க மேடம் யாரைக் கேட்டாலும் இப்படியே தான் சொல்கிறாங்க நாங்கள் மோஸ்ட்லி வந்து லினன் மெட்டிரியல்லு அது தான் ப்ரிஃபெர் பண்ணுறோங்க ஆ அது அந்த மாதிரி இல்லை இப்போ எது ட்ரெண்டிங்கில் போய்கிட்டு இருக்குங்க எதுப் போட்டால் நல்ல பொட்டிக்கில் ம் ஏ அப்படிங்களா அப்படிங்களாங்க

சரிங்க மேடம் வந்து பார்க்குறேங்க ம் வந்து பார்க்குறேங்க எவ் ஒரு மீட்டரு எவ்வளோ ரூபீஸ்க்கு நீங்கள் ரூபாய்க்கி சே விற்பனை செய்கிறீங்க மேடம் ஆ காட்டனில் ஒரு மீட்டர் அப்படிங்களா

பண்டுலாகவே கொடுத்துருவீங்க

சரிங்க மேடம் சரிங்க சரிங்க மேடம் நாங்கள் பொட்டிக்கு வேணுங்கிற ரா மெட்டிரியெல்லாம் நாங்கள் ஒரு நாள் வந்து பார்த்து வாங்கிக்கிறோங்க நேரிலையே வந்து பார்த்து வாங்கிக்கிறோங்க நீங்கள் ம் அப்படிங்களா சரிங்க ஆ சரிங்க கொஞ்சம் ஆ டிஸ்கௌண்ட்ஸ்யெலாம் ஆ டிஸ்கௌண்ட் பண்ணிக் கொடுங்க ரொம்ப நன்றிங்க மேம் ஆ ஆமாம் சரிங்க மேடம் ரொம்ப நன்றிங்க ஓகேங்க